கரூர் மாவட்டத்தில் என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கேட்ருக்கீங்க அதாவது கரூர் மாவட்டத்தில் எப்புடினா விவசாயம் வந்து அந்தளவுக்கு இருக்காது தொழில் செய்வோர் சிறுத்தொழில் வந்து ஸ்டார்டப் கம்பெனிஸ் நிறைய டெக்ஸ்டைல் நிறையா இருக்கும் அதனால மக்களோட சுயதொழில் இது எல்லாமே வந்து அதிகமாக பண்ணிக்கலாம் அதே மாதிரி நி றைய டெக்ஸ்ஸு தான் இருக்கும் எப்புடினா துணிக்கடை டெக்ஸ்டைல்ஸ் கடை இந்தமாரி தான் நிறையா இருக்குது அதனால நார்மலா படிக்காதவங்ககூட ஈசியாக வந்து வேலைவாய்ப்பு தேடிக்கலாம் அப்புறம் சேவைகள் அப்படின்னா நிறையா ட்ரஸ்ட் மூலிமா நிறையா இருக்குது சு சுயதொழில் மக்கள் அரசு வேலை விரும்பி இருக்கலாம் அல்லது தனியார் வேலைகள் மக்கள் எப்பவுமே வந்து எந்த ஜாபில் வந்து சேலரி அதிகமாக இருக்கோ அதை தான் விரும்புவாங்க மேக்ஸிமம் வந்து தனி இப்போதிக்கு ரன் பண்ணுறதுக்காக தனியார் வேலைக்கிப்போவாங்க ஆனால் யாரும் விரும்புகிறது வந்து அரசு வேலைதான் ஏனாக்கா வந்து பர்மெண்ட் ஜாப்பு பிஃஎப் எல்லாமே இருக்கவும் சொல்லிடு எல்லாமே பர்மணென்ட் ஜாப் தான் விரும்புவாங்க இங்கே இந்த மாவட்டத்தில் வந்து வேலையின்மை வந்து அவ்ளக்கா இருக்காது ஏன்னா நிறையா பக்கம் டெக்ஸ் அப்படின்னு இருக்குது டெக்ஸூ டெக் பார்க்கு ஆப்ஜெக்ட் வேஸ் இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ்ஸும் இருக்கனால படிக்காதவங்ககூட கிளாத் ஷாப்பிங்க்கு அந்தமாதிரி வேலைக்குப்போயிடுவாங்க உங்கள் பணிந்துரைகள் என்ன செங்கல் வியாபாரம் பணிந்துரைகள் அப்படின்னா பாலித்தீன் பண்ணுற தொழிற்சாலை செங்கல் வியாபாரம் பேப்பர் தொழிற்சாலை இது எல்லாமே வந்து கரூரில் இருக்குது சுகர் மில் இருக்குது சுகர்கேன வச்சு சுகர் தயாரிக்கிறமாதிரி நிறையா இருக்குது அதனால வந்து மேக்ஸிமம் வேலையின்மை வந்து கரூர் மாவட்டத்தில் கிடையாது படிக்காதவங்ககூட ஈசியா ரன் பண்ணிக்லாம் சென்னையில் வந்து கஷ்டப்படுறதவிட கரூரில் வந்து ஈஸியா ரன் பண்ணி அவங்கனால மூவ் பண்ண முடியும்